கிராமத்தில் வந்து விவசாயத்தில் வந்து திறமையான தொழிலாளர்களை வந்து கண்டுபிடிச்சி தக்க வைத்துக் கொள்வதில் வந்து அவங்க அவங்களுக்கு வந்து தொழிலை பற்றி அதிகமாக தெரியும் இப்போ ஒரு ஒரு செடிக்கு முந்திரிக்கு மருந்தடிக்கிறதுன்னால் எப்படி அடிக்கணும் எத்தனை லிட்டர் தண்ணியில் எத்தனை லிட்டர் எவ்வளோ அளவு மருந்து கலக்கணும் எத்தனை பாரல் தண்ணி வேணும் அந்த செடிக்கு எத்தனை ப மர வேணும் தண்ணி வேணும் எவ்வளோ அளவு தண்ணி வேணும் எவ்வளோ மருந்து வேணும் அதெல்லாம் வந்து அவங்க தொழிலை பற்றித் தெரிஞ்சு வச்சுப்பாங்க அவங்களுக்கு தெரியும் மருத்தடிக்கிறது எ நூறு நாள் வேலைக்கு போகிறவங்க வந்து ஒரு நாளைக்கு இரநூறுபான்னா காலையில் ஒரு பத்து மணிக்கு ஒம்பது மணிக்கு போனாங்கன்னால் மதி மதியமா இரண்டு மணிக்கு தான் வராங்க ஒரு நாள் வேலைக்கு அது வந்து அந்த ஆறுமணி எட்டுமணி நேர வேலை செய்யற மண் வெட்டணும்னு சொல்கிறாங்க மண் வெட்டுவாங்க இரநூறுபா வந்து அது வந்து தேவையான கூலி வந்து அவங்களுக்கு போறதில்ல போதாதால வந்து அவங் அந் ஆனால் வந்து அவங்களுக்கு திறமை இருக்கறதால் அவங்க வந்து பத்தரமாக அவங்களுக்கு அவங்க வந்து அதிகமான சம்பளத்துக்கு வந்து ஆள் எடுத்து கோப் வச்சுக்க வச்சுக்கணும்